நான் வந்துட்டு வரைகிறதுக்கு வந்துட்டு பென்சில் தான் யூஸ் பண்ணுவேன் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ராயிங்கும் நல்லா வரும் ரூல்டு பேப்பர் வந்துட்டு வரைய தெரியாது அன்ரூல்டு பேப்பரில் தான் எனக்கு வரைய நல்ல சேட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் எனக்கு வந்து பிடிச்ச பிராண்டு வந்துட்டு அப்சரா காம்ஸ் அது ரெண்டுமே நல்லாயிருக்கும் திங்க்ஸ் வந்துட்டு இப்போ அப்பா வெளில ஸ்டேஷனரி திங்ஸ்ஸுலான் வாங்க போகயிலை சொல்லி விடுவேன் அப்பா வாங்கிட்டு வந்துடுவாங்க எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற திங்ஸ்லான் பென்சில் தான் நான் நல்லா வரைவேன் ஒரு பெயிண்ட் ஒன்று அதில் நான் வரைஞ்சிருவேன் ரேட்லாம் ஜாஸ்திலான் இல்லை கம்மியாகதான் இருக்கும் வாங்கி நல்லா வரைஞ்சிருவேன்